எங்கள் பெரியவங்க எல்லாருமே காலம் காலமாக பயிர்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருகாங்க அதை நல்ல முறையில் விற்கனும் அப்படினும் கண்டிப்பாக நினைப்பாங்க இதில் தெளிய முறை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யோம்தான் பயிறு நல்லா அரிஞ்சு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு விற்று நல்லா இது பண்ண முடியும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படினா நல்ல தெளிவு முறை வேணும் அப்படினா நல்லா தெளிப்புருக்கணும் இதனால் பயிர்களை எல்லாத்தையுமே நல்லா விற்கணும் அப்படினு நினச்சி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக அப்படியும் விற்கலாம் இல்லைன்னா ஃபோன்லையும் இந்த மாதிரி நிறைய ஆப்பெல்லாம் வந்து இருக்கு அது மூலியமாகவும் நம்ம பயிர்களை நிறைய விதமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இதுக்கு நம்மளுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அந்த பயிர்களை நம்ம விற்றுக்க வேண்டியது தான் இது தான் ஒரு நல்ல முறை எங்கள் பெரியவங்க எல்லாரும் இதை தான் கடைபிடித்துகிட்டு வராங்க